நான் வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினேன் ஆன்லைன் ஷாப் தான் பண்ணேன் இது வந்து அமேஸான்லருந்து பண்ணேன் அமேஸான் சொன்னால் எல்லாமே நல்ல குவாலிட்டி சூப்பராக தான் வரும் எல்லா ப்ரோடன்ஸும் ஆனால் எனக்கே என்னமோ தெரில அது சொதப்பலாக தான் வந்துச்சு வரும்போதே அது ஒரு பேக்கேஜே பார்த்தா கொஞ்சம் டேமேஜாக தான் வந்து இருந்துச்சு சரி ஓபன் பண்ணி பார்த்தேன் உள்ளே பார்த்தோன்னா செம்ம சொதப்பல் அது பாக்ஸ்லருந்து வெளியில் வந்து கிடந்துச்சி பேக்கேஜ் ஒழுங்காகவே பண்ணல போல இருக்குது சிலதுலாம் கீழே அத் பாக்ஸை விட்டு ஓப்பனாகி தான் வந்துச்சி சரி என்னடா இது நமக்கு வந்து சோதனை நெனச்சிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி சர் எல்லாத்தையும் எடுத்து வெச்சுட்டு சரி ஆன் பண்ணி பார்த்து சார்ஜ் போட்டேங்க அதே ஏர்றதுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸான்ச்சு சார்ஜு சரி போயிட்டு போது சரி ஏறட்டுன்னு விட்டுட்டு அடுத்த நாள் காலைல எடுத்து கட்டலான் பார்த்துட்டு கட்டினேன் கொஞ்சம் பார்க்கற ஓரளவுக்கு இருந்துச்சு ஒரு டீசண்டாக இருந்துச்சு நான் ஆனால் நான் கொடுத்த கலரு வேறே அது வந்தது கலரும் வேறே நான் பிளாக்காக கொடுத்தேன் அது பார்த்தா ஒயிட்டாக வந்து இருந்துச்சு ஸோ நான் அங்கேயே ரொம்ப சொதப்பல் ஆகிடுச்சு ஸோர் ஒரு டிஸ்அப்பாயின்மென்டாக ஆகிடுச்சி சரி ஓகே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இப்படி தான் ஃபோன் பண்ணதுக்கு நோ ரெஸ்பான்ஸு சரி ஓகே நம்ம காசும் வேஸ்ட் பண்ணிட்டோம் அது நான் வேறே இது ஆன்லைன் பேமண்ட் வேறே பண்ட்டேனா ஸோ என்ன பண்றது தலையெழுத்து நினச்சிட்டு அந்த வாட்ச்சை கட்டிகிட்டு வேலையை பார்க்க ஆரமிச்சுட்டேன் அது பார்த்தா சார்ஜ் சால ஒரு ஒன் ஹவரில் ஃபுல்லாக சொச் எப்படியோ நம்ம சார்ஜு போட்டோன்னால் அது எப்படியோ ஒரு டூ ஒன் டூ ஆர் டேஸாச்சும் நிற்குன் பேரு இது ஒன் டே கூட நிற்கல அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு நல்லாவே இல்லை எனக்கு அந்த குவாலிட் அந்த குவாலிட்டியே சுத்தறா இல்லை ரொம்ப இதாக இருந்துச்சு அது எனக்கு பேக்கேஜுலே தெரிஞ்சிருச்சு என்னடா தெரியாம வாங்கிட்டோமோனு அந்த அளவுக்கு ஆகிடுச்சி ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது ரொம்ப பேட் குவாலிட்டி நான் வாங்கின இதில் இது ரொம்ப பேடாக இருந்துச்சு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி அமௌண்ட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ என்ன பண்றது எல்லாம் நம்மளோடைய ஹெட் ரைட்டிங் நினச்சிட்டு போக வேண்டியது தான்